நான் காலேஜ் படிக்கும்போது கரெக்டாக கொரேனா வந்துட்ச்சு ஸோ எங்களால் காலேஜ் போய் அட்டண்ட் பண்ண முடியல கிளாஸஸ் எல்லாம் நாங்கள் பயந்துகிட்டு யோஸ்சிட்டே இருந்தோம் எப்படிடா படிக்கப் போறோன் சொல்லிப்போட்டு அப்பறந்தான் இந்த மெத்தேடு கண்டுபிடிச்சோம் கண் நம்மளுக்காக வந்துச்சு எப்படின்னா கூகுள் மீட்டும் சரி ஃப்ரீ கான்ஃபெரன்ஸு காலும் சரி இந்த ரெண்டுலந்தான் எங்களுக்கு அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்தாங்க அது எங்களுக்கு எப்படி இருந்துச்சின்னா பிளாக் போர்டில் மேம் எப்படி நடத்துவாங்களோ அது மாரியே இருந்துச்சு இப்போ அவங்க ஏதாச்சு டவுட்ன்னா மேம் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இன்கேஸ் எங்களுக்கு ஏதாச்சு டவுட் வந்தாலும் சரி அன் மியூட் பண்ணியும் சரி வீடியோ ஆன் பண்ணியும் சரி நாங்கள் டேரெக்டாக மேம்கிட்ட கேட்டுக்கலாம் ஸோ அப்போவே மேம் எங்களுக்கு கிளியர் பண்ணாங்க